இங்கே வந்து என்ன எங்கள் கிராமத்தில் வந்து கால்நடை வளர்ப்புக்கு வந்து அரசு உதவி வந்து கூட்டுறவு சங்கம் மூலியமாகா வந்து நாங்கள் வந்து லோன்னு போட்டு அந்த மாட்டை வந்து வாங்கின்னு வந்து ஒரு லோன்னு போட்டம்ன்னா அவங்க வந்து மாடு கொடுப்பாங்க ஒரு மாட்டுக்கு வந்து நாப்பாதாயரூபா லோன்னு போட்டம்ன்னா எங்களுக்கு வந்து மாத மாதம் குறஞ்ச தொகை கட்ட சொல்லுவாங்க இது வந்து குறஞ்ச தொகை கட்டும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கு மாடு வந்து வளர்க்குறதுக்கும் மாட்டை பாலு கறந்து அதில் வர வருமானத்தை நான் எங்கள் குடும்பத்துக்கும் எடுத்துக்குவோம் அதே மாரி கொஞ்சம் அதில் ஒரு பங்கு அந்த கடனும் அடைச்சி வந்துருவோம் எங்களுக்கு வந்து இந்த உதவி வந்து எங்கள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு உதவியாக இருக்கு கூட்டுறவு சங்கம் மூலியமாக எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சலுகை கொடுக்குறாங்க